இப்போ வந்து விவசாயம் ரொம்ப அழிஞ்சிட்ருக்கு ஏன்னா விவசாயத்துலலாமே யாருக்குமே ஈடுபாடு இல்லை ஏன் ஈடுபாடு இல்லை அப்படின்னா நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணக்குள்ளே அதுக்கு தேவையான வருமானங்களும் ஈடு கிடைக்கிறது கிடையாது இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு பயிர் பண்ணுறோம் கவர்மெண்ட் என்ன பண்ணுது சப்போர்ட் பண்ணுறதில்ல ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பயிர் பண்ணக்குள்ளே என்னாகும்ன்னா நிறையா உரங்கள் போடணும் நிறையா இது பண்ணும் அது எல்லாம் போடுறோம் போடக்குள்ளே என்னாகும் நம்ம வந்து அது ம மகசூல் கடைசியில எடுக்கக்குள்ளே என்னாகும் அது தேவையான நம்மளுக்கு இன்கம் வர்றது கிடையாது இது வந்து ஏன் வர்றது கிடையாதுனா இடைத்தரகர்கள் நம்ம வந்து இடையில் வந்து என்ன பண்ணுறாங்கனா நம்பக்கிட்ட ஒரு எக்ஸாம்புள் ஒரு பத்துரூவாக்கி வாங்கினா அவங்க அப்படியே எடுத்துகிட்டு போய் ஐம்பதுரூவாய்க்கி விற்கிறாங்க நம்பள்கிட்ட வந்து இப்படி பண்ணுறாங்க அங்கே போனால் நம்பளும் வாங்க போனால் ஏழுருவாய்க்கி கிடைக்கிது நம்பள்கிட்ட எடுக்க மாட்டேங்கிறாங்க இதெலாம் இதெல்லாம் பெரிய விவசாயம்ன்றது அழிஞ்சிக்கொண்டே வருகிறது இப்போ வருங்கால சங்கதிக்கு நம்ப என்ன சொல்ல வரோம்ன்னா இதெலாம் நம்ப வந்து இன்னோரு விஷயம் என்னென்னா நம்ப வந்து விவசாயத்தை வந்து எல்லாமே ஃப்ளாட் போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த விவசாயமே அழிஞ்சிட்ருக்கு யாருமே விவசாயம் பண்ணுறதுக்கு வரது கிடையாது ஏன் வரது கிடையாது அப்படின் நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம வந்து நல்லா விவசாயம் பண்ணோம்ன்னா உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நம்ப வந்து நல்ல உணவு முறையை நல்லா பயன்படுத்தணும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னா விவசாயம் நம்ம பண்ணியே ஆகணும் விவசாயம் இல்லைனா நம்ம வந்து அழிஞ்சிருவோம் நம்மளுக்கு உணவு கிடைக்காது ச எந்த ஒரு இதுவும் பொருளாதாரமும் மேம்படாது அதுக்கு தான் வரும் தலைமுறைகள் என்ன பண்ணுன்னா விவசாயத்தை வந்து நல்லா கற்றுக்கோங்க விவசாயம் நல்லா பண்ணுங்கள் விவசாயிகளை வந்து மதிங்க யாருமே விவசாயிகளை மதிக்கறதே கிடையாது நீங்கள் வந்து விவசாயம் கொஞ்சம் நிலம் இருந்தாலும் அதை பயிர் பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா அந்த வி விவசாயம் வந்து நல்லா மேன்மேலும் ஒயரும் வருங்காலத்தில் வந்து நம்ம வந்து பொருளாதாரம் இன்கிரீஸ் ஆகும் ஒரு நாடு வளர்ச்சி அடையிறத்துக்குன்னா விவசாயம் தான் அந்த விவசாயத்தை அழிஞ்ச்சினா நீங்கள் வந்து நாடும் முன்னேற முடியாது நம்மளுக்கும் அந்த உணவுமேங்கிறது வராது அதுலந்து நீங்கள் வந்து எல்லா மக்களும் என்ன பண்ணும் விவசாயத்தை வந்து வரவேறுங்க விவசாயத்தை இன்னும் வளருங்க வளந்தால்தான் நம்ம நாடும் முன்னேறும் முன்னேறுன்னா தான் நம்ம நாட்டு மக்களும் எல்லாம் நல்லா சாப்பிட்டு மு இது பண்ணலாம் நல்ல உணவுகள் நல்லா ஆரோக்கியமான உணவு செய்யணும் நல்லா இயற்கை உணவுகள் செய்யணும் இயற்கை உணவுகள்ன்னா என்னான்னா நம்ம வந்து நம்ம அந்த கெமிக்கல் ஆட் பண்ணாத அந்தமாதிரி உணவு வகைகளை நம்ம வந்து தயாரிச்சு மக்களுக்கு வந்து நல்ல விவசாயிகள் வந்து எப்போயுமே இளைஞர்கள் விவசாயத்தை அவாய்ட் பண்ணுறாங்க அதை அவாய்ட் பண்ணக்கூடாது விவசாயத்தை வந்து மேலும் மேலும் என்கரேஜ் பண்ணணும் என்கரேஜ் பண்ணி இந்த விவசாயத்தை வளங்க வளர்ந்து அந்த மக்களுக்கு வந்து எல்லா மக்களும் எல்லாருமே இந்த லேண்ட வந்து அவாய்ட் பண்ணும் அந்த ஃப்ளாட் போட்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த விவசாயத்தை பெருக்கி நம்ம மண்வளத்தை பெருக்கி நம்ப மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வழங்க வேண்டும்